சார் வணக்கம் சார் சார் நீங்கள் ஹோட்டல் வச்சிருக்கீங்களா சரிங்க சார் இப்போ ஒன்றுல்ல எங்கள் கொழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி எந்த மாதிரியான டிஷ்ஷஸ்லாம் இருக்குது எந்த மாதிரியான சாப்பாடுகள் இருக்குது அப்படிங்களா இல்லை உங்கள் ஹோட்டலில் என்னென்ன வெரைட்டீஸ் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னால் கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாமே அதுக்காக தான் கேட்

ஓகே சார் ஓகே சார் நீங்கள் இப்போ டெ டெலிவரி டைம்னால் நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க ஒரு பத்து கிலோமீட்ரு இருக்குது அப்படின்னா நீங்கள் டெலிவரி டைமு எவ்வளோ எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க ஆ ஆ ஓகே சார் ஆ சரிங்க சார் டெலிவ டெலிவரி சார்ஜஸ் ஏதாவது பண்ணுவீங்களா எப்படி சார் டெலிவரி ஃப்ரீதானுங்களா சரிங்க சார் சரிங்க சார் இப்போ உள்ள ஒரு பல்க்கான குவாண்டிட்டியாக சொன்னால் அந்த மாதிரி கொண்டு வருவீங்களா அதுக்காக தான் கேட்டுக்கிறேன் என்ன ஏதுன்ட்டு அப்படிங்களா ஒன்றுல்ல சார் எனக்கு வந்து க்ராண்ட் டைம் மல்ட்டிகுஷ்ஷன் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு பிரியாணி ஒரு மட்டன் பிரியாணி ஒரு மட்டன் கறி ஒரு மட்டன் ப்ரையி இதகூட சேர்ந்து ஒரு லெமன் ஜூஸ் ரெண்டு அந்த மாதிரி எங்களுக்குக் கொஞ்சம் ஆர்டர் பண்ணிக் கொடுக்க முடியுங்களா எடுத்துட்டு வந்து டெலிவரி பண்ணுவீங்களா ஓகே சார் ஓகே சார் அட்ரஸ் அனுப்பிச்சு விட்றேன் ஃபோன் நம்பர் அனுப்பிச்சுட்றேன் ஓகே